என்னோட சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள் அதில் சில பேரை வந்து என்னால் எப்போவுமே மறக்கவே முடியாது அந்தமாதிரி என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ட ரேவதி அப்புறம் கீர்த்தி அப்புறம் என்னோடய காலேட்ஜ் ஃப்ரெண்ட்ஷ் புவனா அப்புறம் என்னோட நான் வேலை பார்த்த இடத்தில் ஷுபா அப்புறம் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்ட்ட ஜனனி இவங்களை எல்லாம் என்னால் எப்போவுமே மறக்க முடியாது